எனக்கு வரலாற்ற பற்றி அறிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டிலயும் சரி நாட்டிலயும் சரி பழைய காலத்திலலாம் பாண்டிய மன்னர்கள் திப்புசுல்தான் இவங்க நிறைய பேர் முஸ்லிம்ஸு ஹிந்துஸ் எல்லோருமே ஆட்சி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எப்படி பண்ணாங்க வெச்சாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருப்பேன் அதோடு ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து படித்திருக்கேன் அதுவும் இல்லாமல் முஸ்லிம்ஸில் வந்து நபிகள் நாயகம் அவர்களை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்பேன் அவரோட வரலாற்றலாம் அவர் எந்தளவுக்கு சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு எவ்வளோ போருக்கெல்லாம் போய் வியாபாரங்களெல்லலாம் எவ்வளோ நேர்மையாக இருந்து வந்தாங்க அவர் எத்தனை வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் அறிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருப்பேன் இன்ட்ரெஸ்டடாக எடுத்து பார்ப்பேன் பார்ப்பேன் எல்லார்ட்டேயுமே கேட்டுக்கிவேன் எனக்கு தெரிஞ்சது தெரிஞ்சது வெச்சும் யூஸ் பண்ணிக்கிவேன் மத்தவுங்க கிட்டேயும் கேட்டுக்கிவேன் எப்படி என்ன அப்படின்றத வரலாற்ற பற்றிலாம் ரொம்ப தெரிஞ்சிக்கிவேன்